எங்கள் கலாச்சாரத்தில் வந்து திருமண விழா அப்படிங்கறது வந்து ரொம்ப விரிவான ஒன்று இப்போ திருமண விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால் திருமணத்திற்கும் ஒரு ஒரு மாதத்திற்கும் முன்னாடியே திருமண விழாக்கான எல்லா வேலைகளும் ஆரம்பிச்சுருவாங்க ஃபஸ்டு எடுத்தோன்னே இப்போ திருமண விழாவுக்கு வந்து மாப்பிள்ளையோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் அப்படின்னு ரெண்டு பேரோட ஜாதகத்தை வாங்கி முதல்ல ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கா அப்படிங்கறத ஃபஸ்டு எடுத்தோன்னே பார்ப்பாங்க அதுக்கு வந்து ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் ஜோதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க அவங்க வந்து அந்த ஜோதிடத்தை வெச்சு ரெண்டு பேரோட ஜாதகமும் ரெண்டு பேருக்கும் மனப்பொருத்தம் சண்டைச்சச்சரவு இல்லாமல் வாழ்க்க நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கே சம்மதிப்பாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஜாதக்கப்பொருத்தம் ரெண்டு பேருக்குமே இருந்தது அப்படின்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இது எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிச்சயதார்த்த விழா அந்த மாதிரி நடத்துவாங்க இந்த நிச்சயதார்த்த விழாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொண்ணுக்கு தேவையான நகைகள் பொண்ணெல்லாம் பட்டு புடவ எல்லாம் கட்டி ஒரு ராணி மாதிரி அலங்கரித்து கொண்டு வருவாங்க அதே மாதிரியே மாப்பிள்ளையும் வெள்ளை வேஷ்டி சட்டையெல்லாம் அணிஞ்சு அணிகலன்கெல்லாம் அணிஞ்சு வந்து ச இது ஒரு புனிததலமான கோவிலில் ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்த விழா வைப்பாங்க இந்த நிச்சயதார்த்த விழாவுக்கு வந்து சொந்தக்காரங்கள் எல்லாேரையுமே கூப்பிட்டுருப்பாங்க கோவிலுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு மதியம் சாப்பாடு எல்லாமே போடுவாங்க சாப்பாடு எல்லாமே போட்டு வயசுலியே பெரியவர்கள்லாம் இருப்பாங்கள்லே வயசுலியே பெரியவங்கள் எல்லாேர் முன்னிலையிலும் வெச்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க இதில் வந்து மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருக்குமே நிச்சயதார்த்தம் நடஞ்சோன்னே நடந்து முடிந்தோன்னே மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருமே பெரியவங்கள் கால்லெல்லாம் முதியோர்கள் கால்லெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எல்லாேரும் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு போவாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருமண விழாவுல வந்து மாப்பிள்ளை பொண்ணுவுள்ள கட்டவுட்டு அதாவது இப்போ பேனரெலாம் நிறையா வைப்பாங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு இத்தனாந்தேதி கல்யாணம் அப்படிங்கற மாதிரி இந்த திருமண விழாவுல வந்து உறவினர்கள் எல்லாேருமே வந்து எல்லாேருமே ஒரே வீட்டில் கூடி கல்யாணத்துக்கு திருமண விழாவுக்கு த தேவையான எல்லாம் பொருட்கள் தின்பண்டங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க சாப்பாடு திருமண விழாவிற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளுமே சொந்த பந்தங்கள் எல்லாேருமே ஒன்றா சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதாவது இந்த திருமணத்திற்கு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு வீட்டிலயிருந்து நிறைய பொருட்களெலாம் வாங்கி கொடுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா வாட்சி வேஷ்டி சட்டை அதுக்கப்புறம் அணிகலன்கள் அந்த மாதிரில்லாம் நிறையா கொடுப்பாங்க அதாவது திருமணத்திற்கு வந்து மா மாப்பிள்ளைக்கு தேவையான பைக்கு அந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க பொண்ணு வீட்டிலருந்து இந்த மாதிரி அணிகலன்களெலாம் நிறையா போட்டுவிடுவாங்க தங்க நகைகள் ஆபரணங்கள் எல்லாமே பொண்ணுக்கு சீதனமாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணத்தன்னைக்கு வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து திருமணமே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக பண்பாட்டில் வந்து கோவிலில் தான் திருமணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கோவிலில் திருமணம் நடக்கும் அதாவது தமிழகர்ளோட பண்பாட்டுலேயே எப்படி திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்சள் கயிற்றுல வந்து தாலி அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் கயிற்றுல வந்து தாலி கோர்த்து மூணு முடிச்சு பெண்ணோட கழுத்துல வந்து மாப்பிள்ளை போடணும் இப்படி தான் வந்து தமிழக பண்பாட்டில் வந்து திருமணம் நடக்கும் கோவிலில் அந்த மாதிரி திருமணம் நடக்கும் போது சுற்றியுள்ள உறவினர்கள் எல்லாேருமே வந்து அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோன்னே அங்கே வந்து மதியம் சாப்பாடு உறவினர்கள் எல்லாேருக்கும் வந்தவங்கள் எல்லாேருக்குமே மதியம் சாப்பாடு எல்லாமே போட்டு அவங்க எல்லாேர்ட்டையுமே வாழ்த்து எல்லாமே வாங்கி தி ட் திருமணத்திற்கு வந்து ஃபோட்டோக்ராப் எல்லாமே எடுத்து வெச்சுக்கிருவாங்க அவங்களோட மெமரிஸ்காக திருமணம் முடிஞ்சவோட நிறைய சடங்குகளெலாம் பண்ணுவாங்க பொண்ணு வீட்டிலருந்து நிறைய பலகாரங்கள் எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்பாங்க அது மட்டுமில்லாம சீதனங்களெலாம் அவங்க பொண்ணு மாப்பிள்ளை வாழ்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பொண்ணு வீட்டிலருந்து வாங்கி கொடுப்பாங்க பொண்ணு பொண்ணு வந்து நிறைய புடவைகள் எல்லாமே திருமணத்திற்கு அப்புறம் எடுத்துகிட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து திருமண விழா நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உறவினர்கள் எல்லாேருமே மொய் செய்வாங்க அதாவது பணம் எல்லாமே செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நகைகள் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க இது எல்லாமே திரும்ப இவங்க வாங்கிற மாதிரியே அடுத்து உறவினர்களுக்கு எல்லாேருக்குமே இந்த மாதிரி திரும்ப செய்வாங்க வாங்கின நகைகள் பணங்கள் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ திருமணத்துக்கு வந்து நண்பர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய கிஃப்ட்டு அந்த மாதிரில்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க பொண்ணோட ஃப நண்பர்கள் எல்லாேருமே பொண்ணுக்கு வந்து கிஃப்ட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க திருமணத்தில் வந்து நிறைய உறவினர்கள் தூரத்தில் உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாேருமே திருமணத்திற்கு வருவாங்க திருமணம் நடக்கிறப்ப நல்லா சந்தோஷமா இருக்கும் அந்த இடமே அது மட்டும் இல்லாமல் பொண்ணோட நண்பர்கள் மாப்பிள்ளையோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு இந்த விளையாட்டு அந்த மாதிரில்லாம் வைப்பாங்க அதாவது எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து ஒரு குடத்துக்குள்ளார மஞ்சள்த்தண்ணி அது மாதிரி வெச்சு அதில் மோதிரத்த போட்டு பொண்ணு மாப்பிள்ளையை விளாட விடுவது அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வெச்சு பொண்ணு மாப்பிள்ளை ஊட்டிக்கிறது இந்த மாதிரி நிறையா சடங்கு சம்பரதாயங்கெல்லாம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ளை வந்து சபையில் உள்ள பெரியவங்கள் மூத்தவங்கள் அவங்க கால்லெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க வயசில் மூத்தவங்கள் அந்த மாதிரில்லாம் திருமணம் நடந்தால் அடுத்த ரெண்டு நாளைக்கு பொண்ணு வீட்டில் தான் மாப்பிள்ளை பொண்ணு இருப்பாங்க அதுக்கப்புறம் மறுவீடு அழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள் அதில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் திரும்ப மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி அ ஒரு ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாப்பிள்ளை பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் வந்து உறவினர்கள் எல்லாேருமே விருந்தோம்பலுக்காக அழைப்பாங்க ஒவ்வொரு நாளும் மாப்பிள்ளை பொண்ணு வந்து அவங்களோட சொந்தக்காரங்கள் வீட்டுக்கு விருந்தோம்பலுக்காக போவாங்க